என்ன பார்த்தீங்கனா என் பெயர் அருண் வீட்டில் நான் அம்மா அப்பா மூணு பேர்தான் என்னோடய ஒர்க்குனு பார்த்தீங்கனா பார்மஸி ஃபீல்டு நான் காலையில் எழுந்திருச்சு ஒன்பது மணிக்குள்ளே போய்விட்டு கடைத் திறந்துடுவேன் கடைத் திறந்தேனால் மூணு பேர் அங்கே ஒர்க் பண்ணுறான் என்னோடு சேர்த்து நான் ஓனர் மூணு பேர் ஒர்க் பண்ணுறாங்க அங்கே போய்விட்டு மதியம் டூ ஓ க்ளாக் வரைக்கும் அங்கே கடையில் இருந்துவிட்டு டூ ஓ க்ளாக் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு திருப்பி கடைக்கு போகணும் போய்விட்டு நைட்டு டென் தேர்ட்டி அந்த மாதிரி குளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுத்துடுவேன் இதுதான் பார்த்தீங்கனா டெய்லி ரொட்டின் பார்மஸி அப்படின்றதுனால் பெருசாக லீவெல்லாம் விட முடியாது ஒர்க்கர்ஸுக்கு எல்லாேருக்கும் ரொட்டினில் லீவ் கொடுத்துடுவேன் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கனா ஏதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் இருந்தால் அவங்க மேனேஜ் பண்ண விட்டுவிட்டு கிளம்பி போகிற மாதிரி இருக்கும்